ஆமாங்க ஹேமா மீன் கடை தான்ங்க பேசுகிறோம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் எங்கக்கிட்டே வந்து வஞ்சிரம் கெளுத்தி உளுவை கெண்டை எல்லா வகையான மீனும் வைச்சிருக்கோம்மா உங்களுக்கு என்ன மீன் வேணும் ரெகுலராக நாங்கள் எல்லாம் குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக அதுக்காக என்னென்ன மீன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்தமாதிரி எல்லாம் மீனும் வைச்சிருக்கோம் வாளை மீன் கெளுத்தி கெண்டை எல்லா மீனுமே வஞ்சிரம் மீன் எல்லாம் வைச்சிருக்கோம் வறுவலுக்கு தனியாகவும் வைச்சிருக்கோம்மா உங்களுக்கு எந்தமாதிரி மீன் வேணும் ஆ இருக்குதும்மா இருக்குதும்மா எங்கக்கிட்டே எல்லோருமே இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே நிறையா பேர் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரிதான் மீன் வாங்க வருவாங்க நாங்கள்லாம் ரொம்ப நாளாக கடை இங்கே தான் வைச்சிருக்கோம் ஐம்பது வருஷமாக கடை வைச்சிருக்கோம்மா எல்லாம் ரொம்ப ஃபேமஸான கடை தான் எங்கள் கடை எல்லாம் நாங்கள் ஹோம் டெலிவரி கூட பண்ணுவோம் குழந்தைங்க வீட்டில் இருந்தாலும் நாங்கள் அதுக்கேற்றாப்ல கொழந்தை கிளீன் பண்ணியும் தருவோம் அதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரிதாங்கம்மா மீன்லாம் வைச்சிருக்கோம் எத்தனை கிலோ வேணும் உங்களுக்கு ஆ அப்படிங்களா அப்படிங்களா சரிங்க சரிங்க நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம் நீங்கள் ரெகுலராக எங்கள்ட்டேயே வாங்கிக்கங்க நீங்கள் முடிஞ்சால் வாங்க அப்படி இல்லைனா நீங்கள் எங்களோட ஃபோன் நம்பர் எங்கள் கடைக்கு கீழேயே இருக்கும் நாங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கங்க ஆ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் இது எப்போ கால் பண்ணாங்கனாலும் நாங்கள் ஹோம் டெலிவரி கூட கொண்டு வந்து பண்ணிட்டு போவோம் நீங்கள் வேறு கடை எங்கேயும் மாற்றி வாங்க வேணாம் எங்கக்கிட்டேயே மீன் நல்லா ஃப்ரஷ்ஷாக தான் கிடைக்கும் ஆ நாங்கள் பண்ணுவோம் ஹோம் டெலிவரி நாங்களே பண்ணுவோம் உங்களுக்கு எப்போலாம் வேணுமோ நீங்கள் ஒரு கால் மட்டும் பண்ணிங்கன்னா நாங்கள் கொண்டு வந்து தந்துடுவோம் இன்னும் ஏதாவது பர்த்டே பார்ட்டி அந்தமாதிரி ஏதாவது பார்ட்டிக்கு வேணும்னா கூட நீங்கள் பக்கத்தில் எல்லார்ட்டேயும் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்லுங்கம்மா நீங்கள் புதுசாக இப்போ தான் இந்த சீசனில் வஞ்சிரம் மீன் கிடைக்குங்கம்மா ஆ சரிங்க அதான் நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்கள் இங்கே கீழே எங்கள் போர்டில் வந்து நாங்கள் ஆ சரிங்க நீங்கள் போர்டில் கீழே ஃபோன் நம்பர் இருக்குது நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க டபுள் எய்ட் சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் டூ ஒன் எய்ட் நைன் நோட் பண்ணிக்கங்க நீங்கள் எப்போ வேணுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் கொண்டு வந்து உடனே ஹோம் டெலிவரி பண்ணிட்டு போவோம் நீங்கள் நம்பிக்கையோடு எப்பயுமே வாங்கலாம் வேறு எந்த கடையிலேயும் மாற்றி வாங்க வேணாம் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தமாக கொண்டு வந்து தருவோம் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தாங்கனாலும் சொல்லுங்கம்மா எதாவது பர்த்டே பார்ட்டி இந்தமாதிரி பார்ட்டிக்குனாக் கூட உங்க ரிலேஷனில் யாராவது இருந்தால் கூட சொல்லுங்கள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஏற்றாப்ல கொடுக்குறோம் ஆ சரிங்க கண்டிப்பாக கொண்டு வந்து வாரத்தில் சண்டே ஆனால் நாங்கள் காலையிலேயே ஒரு ஆறு மணிப்போல் கொண்டு வந்து உங்கள்ட்ட தந்துட்டு வந்துடுறோம் ரெகுலராக எல்லா வீக்குமே வாங்கிக்கங்க சரிங்களா ஆ சரிங்க ஓகே ஆ மறக்க மாட்டேங்கம்மா கண்டிப்பாக கொண்டு வந்து ஹோம் டெலிவரியே நாங்கள் பண்ணிட்டு வந்துடுறோம் ஆ சரிங்க